இப்போ விவசாயத்துறையில் சவால்கள் எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போது வந்து நான் வந்து நெல் சாகுபடியை பற்றி சொல்கிறேன் அது டெல்டா மாவட்டங்களில் வந்து அதிகமாக இருக்கும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மற்றும் மயிலாடுதுறை இந்த நாலு மாவட்டத்துலியும் இருக்கும் முன்னாடி மூணு மாவட்டம் தான் இருந்தது இப்போ மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக் புதுசாக வந்துருக்குது இந்த நாலு மாவட்டத்துலியும் நெல் உற்பத்தியானது அதிகமாக இருக்கும் நம்ப வந்து உலகத்துலியே நெல் உற்பத்தியில் ரெண்டாவதில் இருக்கிறது நம்ப தான் முதல்ல சைனா இருக்குது ரெண்டாவது நம்ப இருக்கோம் நெல் உற்பத்தியில் அதைப் பற்றி பார்த்திங்கன்னா அதில் வந்து இந்த இப்போ முதல்ல வந்து ந நட்டாங்கன்னால் அதுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு வண்டி ட்ராக்டர் அல்லது கைவண்டியை வச்சு அடிப்பாங்க அடித்து மொத்தம் மூணு சால்வ் அப்புடின்னு சொல்வாங்க விவசாயிங்கள் சொல்லுவாங்க மூணு சால்வ் ஓட்டி அதுக்கப்புறம் ஒரு பலவக்கட்டையை வச்சு அதை இழு அதை அதி ட்ராக்டரில் ரெண்டு பக்கமும் கட்டி அதை இழுத்துட்டு போவாங்க அப்போதான் அந்த மண் வந்து சமமாக இருக்கும் சமமாக இருக்கும் அதுக்கப்புறம் இவங்க ஃபஸ்ட்டு வெதை விட்ட நெல்லை எடுத்து ஆள் வச்சோ மிஷின் வச்சோ நட்டாங்கன்னால் அது வந்து அது வந்து அந்த நட்டது வந்து பிழைக்கிறத்துக்கு ஃபஸ்ட்டு ஒருநாள் தண்ணி விடாத மறுநாள் தண்ணி விட்டு அதுவும் தண்ணி ரொம்புற அளவுக்கு இருக்கக்கூடாது பாதி அளவுக்கு இருக்கணும் அப்படி வச்சு அதை ஆரம்மிப்பாங்க ஆரம்மிச்சதுக்கப்பறம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த நடவு நடறத்துக்கு முன்னாடி என்னன்னா நான் இன்னும் சொல்லலை நான் நடவு நடறத்துக்கு முன்னாடி அண்டை வெட்டுவாங்க இப்போது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருக்குன்னால் அதை வந்து முன்னூறு குழின்னு சொல்லுவாங்க மூணு மா அப்புன்னு சொல்லுவாங்க விவசாயிகள் வந்து சொல்லுவாங்க அதை வந்து அண்டை வெட்டுவாங்க அதாவது அந்த வரப்பு ஓரத்தில் உள்ள எல்லா மண்ணையும் வயலில் வைப்பாங்க எல்லா மண்ணையும் வயலில் தூக்கி போடுவாங்க அது வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் இப்போ வந்து ஒரு காலையில் ஒரு ஆறு மணிக்கு வந்தாங்கன்னால் மதியம் மூணு மணி வரைக்கும் அந்த மூணு அந்த ஒரு மணி வெயில்லாம் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும் அதை வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப ச சுலபமாக செய்வாங்க சுலபமாக செஞ்சு அதுக்கப்புறம் நான் நட்டது சொன்னேன்ல அதை அது முடித்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து அதை பிழைக்க வச்சு அது கொஞ்சம் அதுக்கு ஒன்னுவிட்டு ஒருநாள் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஏன்னால் இருக்கறதுலியே அது பயிர்லியே அதிக தண்ணி இழுக்கிறது வந்து நெல்லுதான் அதிக தண்ணி தேவைப்படும் அதனால தான் இந்த டெல்டா மாவட்டங்களில் தண்ணி இருக்கறதுனால் அது வந்து இங்கே பயிரிடுகிறாங்க இங்கே பயிரிடுகிறது வந்து காயாத இருக்கணுன்னால் மோட்டார் வந்து நீர்மூழ்கி மோட்டார் இருக்கணும் நீர்மூழ்கி மோட்டார் இப்போ வந்து முன்னாடி இருந்த விவசாயிகள்லாம் என்ன வச்சுருப்பாங்கன்னா மேல் மோட்டார்ன்னு சொல்லுவாங்க த்ரீ பேஸ் மோட்டாரை மேலே வச்சு போர் மூலிமா இழுக்கிறது ஆனால் இப்போயெல்லாம் நீர்மூழ்கி மோட்டார் தான் தண்ணி வந்து சப்ளை குறஞ்சிட்டு அங்கே வந்து தண்ணி வந்து முன்னாடி முன்னாடி மாதிரி இல்லை தண்ணி வந்து ரொம்ப கம்மியானதுனால் எல்லாரும் நீர்மூழ்கி மோட்டார் வச்சுருக்காங்க அந்த நீர்மூழ்கி மோட்டார் மூலமா தண்ணி பாய்ச்சி இப்போ வந்து எப்புடின்னா ஒரு ஒன்று ஒரு ஒரு ஏக்கர் சொன்னேனா அந்த ஒரு ஏக்கரில் ஒன்னுவிட்டு ஒருநாள் நம்ம தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி பாய்ச்சி ஒரு ரெண்டு வாரம் கழித்து அவங்க யூரியா எரு பொட்டாசியம் அதல்லாம் சொல்வாங்க அதெல்லாம் கலந்து ஒரு ரெண்டு விவசாயிகள் இறங்கி அதை வயல் ஃபுல்லாக போடுவாங்க அதை வந்து அவங்க படுறது அவங்க போடுவதே எப்புடின்னா கை அவங்க அவங்க ஒரு வாட்டத்துக்கு வச்சு போடுவாங்க அதுவந்து எல்லா இடத்தையும் பரவி விடணும் அப்போது வந்து அந்த எரு போடுகிறப்ப தண்ணி வயலில் இருக்கக்கூடாது தண்ணி கம்மியாக இருக்கணும் அந்த அவங்க போடுவது எவ்வளோ தூரத்தில் போய் விழுது அப்புடின்னு சொல்லிட்டு விவசாயிகள் வந்து மேலே இருந்துட்டு பார்ப்பாங்க பார்த்து அதை இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லி அதை கரெக்டாக வயல் ஃபுல்லாக போட்டு முடித்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த விவசாயிகள் அதுக்கப்புறம் தண்ணி நார்மலாக தண்ணி விட்டு அது நல்லா வளர்ந்ததுக்கப்பறம் களை எடுப்பாங்க எப்புடின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டு ஆள் வீதம் ரெண்டு நாள் களை எடுப்பாங்க களை வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட பயிர் வந்து களை அதிகமாக இருந்தால் களையை எடுக்க களையெல்லாம் எடுக்கிறது களையை எடுத்துட்டு அந்த முட்டு முட்டா வச்சுட்டு போயிடுவாங்க அதை ரெண்டு பேர் எடுப்பாங்க அதில் அதை எடுக்கிறதெல்லாம் கஷ்டம் எப்புடின்னா அந்த பயிரை மிதிக்கவும் கூடாது தண்ணி இருக்கும் இந்த களை வெயிட்டு அது அந்த தண்ணியோடு சேர்ந்து வெயிட் இருக்கும் அதை எடுத்துட்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அதையும் எடுப்பாங்க எடுத்ததுக்கப்புறம் வளர விட்டு வளரவிட்டதுக்கப்பறம் ரெண்டாவது களைன்னு சொல்லிட்டு அதையும் எடுப்பாங்க இதுமாரி ஆனால் இதில் வந்து நான் சொன்னது என்னன்னால் ரெண்டு நாள் தண்ணி அந்த தண்ணி விடுறாங்கள்ல அதில் வந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டு தான் இருக்கணும் ஒன்னுவிட்டு ஒரு நாள் தண்ணின்றது பாய்ச்சிக்கிட்டு இருக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது களை எடுப்பாங்க ரெண்டாவது களையும் நான் ஃபஸ்ட்டு சொன்னா மாதிரிதான் இத்தனை ஆளு எடுத்து எடுத்ததுக்கப்புறம் அதைவந்து அதை ஆள் வச்சு எடுத்து அதை திருப்பி அதை அவங்க எடுக்கிற ஆள் வந்து முட்டு முட்டாக போட்டுவிட்டு போய்விடுவாங்க அந்த முட்டை நம்ப எடுக்கிறதுதான் கஷ்டம் அந்த கஷ்டமா எடுத்து பேசுறது அதை வந்து அதை எடுத்துகிட்டு போய் ரொம்ப தூரம் போடுவது வயலுக்கு வெளியில் போடுகிறது அது காஞ்சு அதுக்கப்புறம் போணும் சில பேர் என்னா பண்ணுவாங்கன்னால் அதை வயல்லியே மிதித்து விடுவாங்க அந்த மிதிக்கிறது ரொம்ப சுலபம் கிடையாது நம்ப கால் நகத்துலலாம் மண் ஏறி கால் கால் வலிக்கும் சில பேருக்கு கால்லாம் ந நடக்க முடியாத கூட போயிருக்குது அந்த மண்ணுனால் அந்த மண் கால் நகத்துக்குள்ள போயிட்டு நகத்தையே எடுக்கிற அளவுக்குலாம் வந்துருக்குது அதனால் தான் இப்போ எல்லாரும் என்ன பண்றாங்க மிதிக்காத தூக்கிட்டு போய் வெளியில் கொட்டிடுவாங்க அந்த இது திருப்பி வளராது இருக்கிறத்துக்காக அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கதிர் வரும் கதிர் வந்தப்போ அப்போ வந்து நம்ம விவசாயிகளுக்கு என்ன வந்து சவாலாக இருக்கும்னா மழைக் காலத்தில் இருக்கிறா மாதிரி வந்துடும் மழைக் காலத்தில் இருக்கிறா மாதிரி வந்துடும் மழைக் காலத்தில் இருக்கிற மாதிரி வந்ததுன்னா அது வந்து நம்ப எடுக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் மழைக் காலத்தில் நெல் அறுப்பாங்க அப்போ வந்து எதுக்குன்னால் அந்த நெல் மணிகள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால வெயிட் தாங்கமுடியாது அதால் வெயிட் தாங்க முடியாத அது வந்து சாஞ்சிடும் சாஞ்சத்துக்கப்புறம் அதை அறுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் எப்புடின்னா தண்ணி மழைப்பேஞ்சி தண்ணியும் அந்த வயல் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் அதை வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை எடுத்துட்டு அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த தண்ணியை எடுக்கணுன்னால் அந்த தண்ணியை வந்து நம்ப எப்படி எடுக்கணுன்னால் போர் மேல் மோட்டர் வச்சு அந்த போரில் தண்ணி எடுத்து வேறே ஒரு இடத்துக்கு அனுப்பி தான் நம்ப அறுக்க முடியும் அந்த தண்ணியை அதுதான் அதில் இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டம் அதுதான் இவ்வளோ முடித்து அதை வந்து டிஎன்சி அதாவது தமிழ்நாட்டுலேருந்து இந்த நெல் வாங்குறத்துக்காக ஒரு ஒரு ச ஒரு இடத்துக்கு ஊருக்கு சேர்த்து ஒன்று வைப்பாங்க அதை வந்து நம்ம அதை அறுத்துட்டு கதிர் மிஷின் மூலிமா அறுத்து டிராக்டரில் எடுத்துட்டு போய் அங்கே கொட்டி அவங்க ஒரு டோக்கன் நம்பர் தருவாங்க அந்த டோக்கன் நம்பர் நம்ப எடுத்துட்டு போய் கொடுத்து இப்போது வந்து நம்ப இப்போது வந்து எட்டாம் தேதி ஒரு எட்டாம் தேதி ஒரு மாதம் கணக்கு வச்சுங்க இப்போ எட்டாம் தேதி போட்டோன்னால் அது ஒரு பதினாறாம் தேதிதான் நமக்கு நெல் போட சொல்வாங்க அது வரைக்கும் அந்த நெல்லுக்கு நம்ப காவல் காக்கணும் அதுதான் பெருசு இங்கே இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்கே எடுத்துட்டு போய் காவல் காக்கணும் அதுக்கு காவல் காக்குறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு காவல் காத்து போட்டதுக்கப்புறம் அங்கே அங்கே போய் நெல் போட்டு அவங்க நெல் போடுகிறவங்களுக்கு மூட்டைக்கு வீதம் நம்ப கா பணம் கொடுக்கணும் இப்போ இந்த மூட்டைக்கு இவ்வளோ அவங்க அள்ளுறது எல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டாங்கனா அந்த மூட்டைக்கு வீதம் நம்ம பணம் கொடுத்து அந்த பணத்தையும் முடித்து நம்ப அக்கௌண்ட்டில் ஏறி அந்த பணத்தை செலவு பண்ணி நம்ப இதுக்கு முன்னாடி செலவு பண்ணினது இப்போது வந்து நம்ப இப்போது அதுக்கு வந்து ஃபிஃப்ட்டி தௌசண்ட் வந்து செலவு பண்ணோன்னால் அதுக்கு வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து சவன்ட்டி தௌசண்ட் நமக்கு கிடைக்கும் அதில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கூட நமக்கு லாபம் இருக்காது அந்த லாபமே இல்லாத தான் விவசாயம் அந்த சவால்களை ஏற்று அவங்க விவசாயம் பண்றாங்க இது வந்து நெல் விவசாயம் அடுத்தது நான் வந்து சொல்வது வந்து சோயாபீன்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ப எல்லா மண்ணுக்கும் கரெக்டாக இருக்கும் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது வந்து தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விட்டா தண்ணி விட்டா போதும் அது வந்து நீர்கலப்பை அது என்ன ரொடேட்டர் விட்டு ஃபஸ்ட்டு அந்த நடவு நட்ட வயலை ரொடேட்டர் விட்டு ஃபுல்லாக வெறும் வயலில் அடித்துட்டு தண்ணி விட்டு திருப்பி அது மேலே ட்ராக்டரு இல்லை கைவண்டியை விட்டு மூணு சால்வ் அடிப்பாங்க அந்த மூணு சால்வ் அடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம் அந்த கஷ்டத்துல திருப்பி திருப்பி கட்டை கட்டி அதை காயவிட்டிருவாங்க அதை காயவிட்டதுக்கப்புறம் ஒரு ஒரு பாத்தியாக அதை ஆளு வச்சு பாத்தி கட்டுறதுன்னு சொல்வாங்க அந்த பாத்தி கட்டுறது வந்து ரொம்ப கஷ்டம் எப்புடின்னா ஒரு ஏக்கருக்கு எட்டு ஆள் எட்டு ஆளுங்க வந்து பாத்தி கட்டுவாங்க வயலில் அந்த பாத்தி கட்டுறதுனால வயலில் வந்து இப்போ ஒரு ஏக்கருக்கு வந்து மொத்தம் அஞ்சு பாதியாக பிரித்திருவாங்க அந்த வயலை அஞ்சு அப்படி இல்லைன்னா ஆறு பாதியாக பிரித்திருவாங்க பிரித்தத்துக்கு அப்புறம் பிரித்தத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு பாதிக்கும் உள்ளே வெதைய வந்து சோயாபீன்ஸ் வெதைன்னு சொல்லிட்டு வாங்கணும் அது வந்து விற்கும் சம்திங் இப்போ வந்து ஒரு வயலுக்கு வந்து அவங்க சொல்கிற வீதம் இப்போது ஒரு ஒரு வயலுக்கு அஞ்சு கிலோனால் அஞ்சு கிலோ வாங்கிகிட்டு வந்து அதை ஒரு எட்டாளு வச்சு வெதை விடுவாங்க ஒரு ஒரு பாத்திக்கும் கரெக்டாக ஒரு வெதை தான் விடணும் ரெண்டு வெதை வைக்கக்கூடாது ஒரு வெதை ஒரு செடிக்கு ஒரு வெதை சில பேர் என்ன செய்வாங்க தூவி விட்டிருவாங்க வெதைய ஆனால் அந்த நான் ஃபஸ்ட்டு சொன்னேனில்ல எரு போடுகிற மாதிரி அந்த இதை தூவி விடணும் தூவி விட்டா தான் அது படரும் எல்லா இடத்துக்கும் படர்ந்து அதுக்கப்புறம் அதுக்கு தண்ணி வந்துட்டு ஊற்றக்கூடாது தண்ணி வந்து இதுக்கு இது தண்ணி வாய்க்கால் வரப்புலேருந்து தண்ணியை திறந்து விட்டுறக்கூடாது தண்ணி தெளிக்கணும் தண்ணி வந்து கையில் வச்சு ஒரு ஒரு இதாக தெளிக்கணும் தெளித்து அதை ஒரு மூணு மூணு நாள் தெளிச்சதுக்கப்பறம் அது ஒரு வளரும் வளர்ந்ததுக்கப்பறம் அதுவாக ஒரு ஒரு த்ரீ சென்டிமீட்டர் அந்தளவுக்கு வளர்ந்துதுன்னா அதுக்கப்புறம் தண்ணி திறந்து விடுவாங்க அந்த தண்ணி திறந்து விடுறதுல வந்து தண்ணி திறந்து விட்ட பிறகு அது வளருறதுக்கப்புறம் களைன்னு சொல்லுவாங்க களைன்னா இப்போ நமக்கு நடவு நட்டதுக்கப்புறம் இந்த சோயாபீன்ஸ் போட்டால் அந்த களை வரும் களைன்றது இதேமாதிரி இருக்காது நம்ப வந்து தண்ணி வச்சு பிடுங்க முடியும் ஏன்னால் இந்த செடிங்க நம்ப கையோடு வந்துடும் அதுக்கு முன்னாடி வந்து களைன்றது தெரியும் அதனால் எடுத்துடுவோம் அதை வந்து இதைவந்து அதை மாரி கிடையாது எடுக்குறது ரொம்ப கஷ்டம் களை எடுக்க முடியாது அதனால் களைக்கொல்லி வாங்கிட்டு வந்து ஸ்பிரேயர் மூலிமா இந்த மருந்து அடிப்பாங்க மருந்து அடித்து இப்போது வந்து அதில் வந்து பூச்சி இருக்குன்னால் யூரியா பொட்டாசியம் வந்து தண்ணியில் கலந்து நம்ம மருந்து மூலிமா அடிக்கணும் அடித்ததுக்கப்பறம் அது நல்லா செடிலாம் நல்லா வளர்ந்ததுக்கப்பறம் களைக்கொல்லி வாங்கி களைக்கொல்லி அடித்ததுக்கப்பறம் களைக்கொல்லியில் வந்து இதெல்லாம் செத்துடும் எப்புடின்னா அந்த களைன்னு சொல்லுவாங்க தேவையில்லாத செடி அதைதான் களைன்னு சொல்லுவாங்க களையை வந்து எடுத்துடுவாங்க அது வந்து களைலாம் அழிஞ்சிடும் அழிஞ்சதுக்கப்புறம் நம்ம மருந்து வந்து பூச்சி பூச்சி பாத்துக்காக ஒரு தடவை நம்ம எடுக்கணுன்னால் அதுக்கு மூணு தடவை அடிக்கணும் மூணு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அடித்து மூணு தடவை அடிக்கணும் மொத்தம் ஒரு இதுக்கு எட்டு டேங்க் அடிக்கணும் ஒரு ஏக்கருக்கு எட்டு டேங்க் அடிச்சால் தான் அது சரியாகும் அடித்த பிறகு அதுக்கு அடுத்த எப்பவும் போல ஆனால் இதுக்கு வந்து போன தடவை மாதிரி ஒரு ஒன்னுவிட்டு ஒரு நாள் தண்ணி பிடிக்க வேணாம் தண்ணி விட வேணாம் அதில் வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி விட்டால் போதும் ஆனால் வந்து சோயாபீன்ஸ் வந்து செடி காய் நிறையா இருக்கறத்துக்கு அவங்க சொல்கிற மருந்து எல்லாமே மருந்து ஆனால் அதுக்கு செலவு வந்து கம்மியாக இருந்தாலும் அதுக்கு மருந்தடிக்கிற செலவு அதிகம் அது வந்து என்னன்னால் அது வந்து எப்புடின்னா செ இது இலைல பூ பூக்காது அதுக்கு இலைல பூ பூக்கறத்துக்கு அதுக்கப்புறம் இலைல பூச்சி இல்லாத இருக்குறத்துக்கு காய் நல்லா வரத்துக்கு காய் உள்ளே பூச்சி இல்லாத இருக்குறத்துக்கு வேர் நல்லா விடுறத்துக்குன்னு எல்லாத்துக்குமே மருந்து மருந்து வாங்கி அடித்தோன்னா அது நல்லாயிருக்கும் இது ந நிறையா சவால் இருக்கும் இதில் விவசாயிகளுக்கு அதை முடித்துட்டு தண்ணிவிட்டு அது வளர்ந்ததுக்கப்ப அது நல்லா வளர்ந்த வளருறதுக்கு ஒரு நாலு மாதம் நாலுலேருந்து அஞ்சு மாதம் ஆகும் அஞ்சு மாதம் ஆகி அதோடு எலை கொட்டிவிடும் எலை கொட்டி ஒரு ஒரு ஏக்கருக்கு இதுவரைக்கும் ஒரு எட்டு ஆளுன்ற மாதிரி நாலு நாள் அறுப்பாங்க அறுத்து அதை ஒருத்தங்க ஒரு ரெண்டு விவசாயிகள் சேர்ந்து அதை முட்டுக்குவிப்பாங்க முட்டுக்குவிச்சத்துக்கு அப்புறம் முட்டுக்குவிச்சத்துக்கு அப்புறம் அதை வந்து கதிர் மிஷின் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்னோமில்ல அதை மாரி நெல் மிஷினை வச்சு தான் அதை அடிப்பாங்க ஆனால் நெல் நெல் அடிப் நெல் நெல் மிஷினை வச்சு தான் அதை வந்து அறுப்பாங்க அறுத்து அதை வந்து ஒரு இதில் பிடித்து அதை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நமக்கு எட்டு குவிண்டால் அதாவது எட்டு குவிண்டால்ன்னு சொல்லுவாங்க எட்நூறு கிலோ ஒரு ஏக்கருக்கு நமக்கு அது இருந்தால் லாபம் நமக்கு நம்ப போட்டது கரெட்டாக இருக்குது ஆனால் நிறைய விவசாயிகளுக்கு என்ன பூச்சி பூச்சி சரியாக மருந்து அடிக்க முடியாத பராமரிப்பு இல்லாத அது குறஞ்சிட்டு வருகுது அது வந்து இப்போ அதிகமாக நடந்துட்டுருக்குது அது வந்து நம்ப இதில் விவசாயிகள் அதனால் தான் விவசாயிகளுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப சவாலாக இருக்குது அவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு லாபமும் கிடைக்கல அதில் இப்போ அந்த விவசாயிகளுக்கு இந்த இதில் லாபம் கிடைக்கணும் அதிகமாக கிடைக்கிறது அப்படின்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாம் கம்மி இதேமாதிரி பருத்தி பருத்தியை பற்றி சொல்லணுன்னால் இதை முடித்து இதைப்போட்டு முடிஞ்சிடுத்து அடுத்தது பருத்தியைப் பற்றி சொல்லணுன்னால் பருத்தி வந்து நல்ல வெலை தான் விற்றது ஃபஸ்ட்டு இப்போ நிறையா பேர் போட ஆரம்மிச்சிட்டாங்க அதனால் வெலை வெலையும் கமிஷன் மண்டியிலேருந்து குறஞ்சிட்டு வருது முன்னாடி ஒரு ஒரு கிலோ வந்து ஒன் டொண்ட்டி ஒன் தார்ட்டி ஒன் ஃபார்ட்டி அந்தமாதிரி இருந்தது அதுலேயும் ஒரு தாட்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க அதில் நொப்பி போடுவோம் ஆனால் இப்போ அதோடய பராமரிப்பு வந்து கம்மி ஆகிடுச்சு இப்போ மஞ்சள்நோய் அப்புடின்னு சொல்லிட்டு ஒன்று வருகுது மஞ்சள்நோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை அது வந்து செடியெல்லாம் செத்து போகுது அது இருக்காது அதுக்கும் மருந்து வாங்கி அடித்து இப்போ நிறைய விவசாயிகளால் பருத்தியும் பார்க்க முடியல அதனால் பருத்தி வெலை வந்து ரொம்ப குறஞ்சிட்டு அதனால் அந்த பருத்தின்றதை பாதி பேர் விட்டுட்டாங்க அதனால் தான் பருத்திக்கு பதில் சோயாபீன்ஸ் போடுறதை நான் சோயாபீன்ஸை சொல்லியிருக்கேன் உங்கக்கிட்ட இதில் எல்லாமே விவசாயிகளுக்கு சவாலாக தான் இருக்கும் இந்த சவாலை வந்து அவங்க எதிர்க்கொண்டு அந்த விவசாயம் பண்ணிக்கிட்டு நம்ப நமக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க நமக்கு வந்து அரிசின்றது விவசாயிகள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நமக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க அந்த சாப்பாடோடய கஷ்டம் என்னன்னு நமக்கு தெரியணும்